நான் சமையலுக்கு என்னென்ன மூலப்பொருட்கள் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் பார்த்தீங்கன்னா கஷ்மீரி மிளகாத்தூள் ஏன்னால் இந்த கேஷ்மீரி மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா நான் பிரியாணி செஞ்சப்போ யூஸ் பண்ணியிருக்கேன் ஆனால் எங்கள் வீட்டில் எல்லோருமே கேட்டாங்க என்னென்னா எப்படி பிரியா நான் பிரியாணிக்கு கலர் பவுடரு யூஸ் பண்ணவே மாட்டேன் ஆனால் வந்துட்டு எப்படி உனக்கு கலர் வருது அப்படின்ற மாதிரி கேட்டாங்க ஏன்னால் அந்த கஷ்மீரி மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கலர் கொடுக்கும் ஆனால் வந்து அது அவ்வளோ ஒரு ஹெல்த்துமே கூட பார்த்தீங்கன்னா க நம்மளுக்கு ஹெல்த் வைஸாக எந்த ஒரு கெடுதலையுமே ஏற்படுத்தாது அதனால் அந்த விசித்திரமான மூலப்பொருள்னு பார்த்தீங்கன்னா நான் பிரியாணிக்கு கஷ்மீரி மிளகாத்தூள் யூஸ் பண்ணுவேன் அடுத்தது நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தப்ப ஒரு பாயாசம் கொடுத்துருந்தாங்க அந்த பாயாசம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வீட்லேயும் ஜவ்வரிசி பாயாசம் சாப்பிட்ருக்கோம் ஆனால் அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சி அது எப்படி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது என்னடா நம்ம வீட்டில் செஞ்சுருக்கோம் அவ்வளோ டேஸ்ட் வந்ததே இல்லைன்னு யோசித்து பார்த்தா அதுக்கப்புறம் அங்கே இருக்கற கேட்ரிங்கிட்ட அவங்ககிட்ட கேட்டால் அவங்க சொன்னாங்கள் இது கேரளாலேருந்து அங்கே கேரளாவில் ரொம்ப ஸ்பெஷலான ஜவ்வரிசி அது அது அங்கே மட்டுமே விளை விற்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு ஒரு தடவை கேரளா போயிருந்தாங்க அப்புறம் அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன் அவங்க வர்றப்ப அவங்க வாங்கிட்டு வர சொல்லி அந்த ஜவ்வரிசியில் அந்த கேரளா ஜவ்வரிசியில் வீட்டில் பாயாசம் செஞ்சு எல்லோருமே வீட்டில் பெரியவங்க எல்லோருமே ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க அதை இன்றைக்கி வரைலேயுமே மறக்கவே முடியாது அவ்வளோ ஒரு அனுபவம் அடுத்து ஜாதிபத்ரி பார்த்தீங்கன்னா பிரியாணியில் யூஸ் பண்ணுறப்ப ஜாதிபத்ரி நிறைய பேர்த்துக்கு தெரியவே தெரியாது ஆனால் அது அவ்வளோ ஒரு விசித்திரமான மூலப்பொருள் ஜாதிபத்ரி ஏன்னால் நம்மளுக்கு வந்து அவ்வளோ ஒரு வாசனையையுமே ஒரு நம்ம மூலிகையிலேருந்து கிடைக்குது அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு விசித்திரமான மூ மூலப்பொருள் தான் ஜாதிபத்ரியாகவும் இருக்குது வெல்லம் வெல்லத்தை பார்த்தீங்கன்னா வெல்லம் வந்து எல்லோருமே இனிப்பு பண்டங்களுக்கு மட்டுமே வெல்லத்தை பயன்படுத்திட்டுருக்கோம் ஆனால் அப்படி கிடையாது வத்தக்குழம்புல வெல்லம் போட்டால் அவ்வளோ ஒரு அருமையான சுவையை கொடுக்கும் புளிப்புத் தன்மையை குறச்சி வெல்லம் வந்து அவ்வளோ ஒரு சுவையை கொடுக்கக்கூடியது வந்து வத்தக்குழம்புலையும் யூஸ் பண்ணலாம் இனிப்புகளையுமே யூஸ் பண்ணலாம் மீன் குழம்புல எல்லாம் வெல்லம் போட்டால் அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும் நான் அவ்வளோ வீட்டில் வந்து வெல்லமும் அவ்வளோ அழகாகவும் நாங்கள் எனக்கு அது வந்து விசித்திரமான ஒ சமையலாக நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன்